தமிழ்மொழி என்னோடய கலாச்சாரத்தையும் சரி என்னோடய ஐடின்டிட்டி என்னோட அடையாளத்தையும் சரி என்னிக்குமே அது வந்து பாதிச்சது கிடையாது அதுக்கு அகைன்ஸ்டாக தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தமிழ்மொழி என்னிக்குமே வந்து எப்படி சொல்லுறது தமிழ்மொழிக்கு தோன்றியே பல வருஷம் ஆச்சு தமிழ்மொழிலருந்து தான் எக்கச்சக்க மொழிகலுமே இந்த உலகத்தில் தோனிருக்கு தோன்றியிருக்கு அப்படிப்பட்ட தமிழ்மொழியை நான் பேசுகிறேன் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நான் பிறந்துருக்குறது வந்து என்றைக்குமே வந்து எனக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் தான் அளிச்சிருக்கே தவிர அது என்னோடைய அடையாளத்துலயோ என்னோடைய கலாச்சாரத்துலயோ எந்தவிதமான ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துனது கிடையாது தமிழனாக பிறந்ததுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தவமே செஞ்சுருக்கணும் நான் தமிழனாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக பெருமைப்படுறேன்